வணக்கம் சகோதரி ஆ ஆ ஆ வாங்க நான் உங்களுக்கு இதைப் பற்றி நல்லா தெளிவாக சொல்கிறேன் ஏன்னால் இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற உணவுமுறையில் தான் நம்ம வந்து மாற்றணும் மருந்து மாத்திரைய எடுக்கிறத விட உணவுப்பொருள்களை மாற்றி நம்ம சரியான முறையில் சாப்பிட்றது நமக்கு சரியான மருந்தாக வந்து உணவு வந்து மருந்தாக மாறிவிடும் அந்தக்காலத்தில் இதெலாம் வந்து உணவே மருந்துன்னு வச்சுருந்துருக்காங்க நம்ம தான் அந்த பழக்கத்த மாற்றிட்டோம் நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க பத்துமணி இரவு தூங்குகிற இரவு தூங்குகிற நேரம் என்னவாகயிருக்கு எத்தனை மணிக்கு போய் நீங்கள் போய் உங்களோடய இரவு தூக்கத்தை ஆரம்பிப்பீங்க நைட்டு பதினொன்றரை மணி நீங்கள் ஒரு சுமாராக நீங்கள் இப்போ நைட்டு சாப்பிட்ற நேரம் ஒரு எட்டு மணின்னு வையேன் வச்சுக்கோங்களேன் எட்டுமணிலேருந்து ஆ ஒரு ஆ ஒரு இரண்டு மணி மணி இடைவெளியில் நீங்கள் தூங்குகிறீங்க அது சரியான ஒரு முறை தான் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னால் நீங்கள் அந்த பதினொரு மணிலேருந்து காலையில் பத்துமணிவரைக்கும் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னால் எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க உங்களோடய அந்த நம்மளோடய நம்ம சாப்பாடை வந்து நம்ம இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அதை வந்து நீட்டிகிட்டு போகிறீங்கன்னு பாருங்க அந்த இடைவெளி இவ்வளோ இடைவெளி இருந்துதுன்னால் உங்களோடய வயிற்றுல வந்து அதிகப்படியான சுரப்பி வந்து சுரக்க ஆரம்மிச்சுரும் ம் பார்த்துக்கோங்க அது சுரக்க ஆரம்பித்தோன்னே நீங்கள் வந்து நம்ம அந்த தேவையான உணவு அந்த இரைப்பைக்குள்ளே இல்லாத காரணத்தால் அது வந்து நம்மளோடய குடல் சுவர்கள சுரண்டி அதை வந்து புண்ணாக்கிவிடும் அதனால் தான் நான் கரட் ம் சொல்லுங்க

ஆ இதுக்கு இதுக்கு ஆ இதுக்கு இது இதுக்கு நான் இதுக்கு நான் உங்களுக்கு ம் ஆ ஆ இதுக்கு நான் சிறந்த வழிமுற சொல்கிறேன் நீங்கள் காலையில் சாப்பிட்ற உணவோடய நேரத்தை நம்ம தான் வந்து கணிச்சுக்கணும் நம்ம வந்து காலையில் ஏழு மணிக்கு ஏழு மணிக்கே நம்மளோடய அந்த காலை உணவை வந்து நம்ம வந்து ஆரம்மிச்சுரணும் பாருங்க காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஒரு நீர் ஆகாரம் அது வந்து நீங்கள் கூழாவோ இல்லைனா கஞ்சியாகவோ அந்தமாதிரி எடுத்துக்கிடணும் காலையில் சாப்பிட்ற சாப்பாடை டீ காஃபி குடிக்கிறது டீ டீ தேநீரோ காஃபியோ நம்மளுடைய பழங்காலத்து உணவு பழக்க முறையல்ல நமது பழங்காலத்து உணவு பழக்கமுறையே நீர்த்த கஞ்சியும் நீர்த்த மோரும் தான் காலை உணவாகயிருந்தது நம்ம அந்த உணவு பழக்கத்த எப்போ தவறவிட்டோமோ அப்பொழுது இருந்துதான் இந்த சர்க்கரை நோயானது நமது அனைவருக்கும் வரத்தொடங்கியது அதனால் நம்ம முதல்ல வந்து நம்ம அந்த டீ தேநீரையும் அந்த காஃபியையும் குடிக்கிறதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திகிட்டு அதுக்குதான் நம்ம அந்தகாலத்தில் குடித்த மாதிரி இப்போ வந்து நீராகாரமோ மோர் கஞ்சியோ காலையில் எழுந்திரிச்சவொனே குடிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் குடிக்க முடிகிறதில்ல நம்மளால் குடிக்க முடியலை அந்தக்காலத்தில் பாருங்களேன் காலை நைட்டு ஃபுல்லும் நீங்கள் வந்து சாப்பிடாம இருந்திருக்கீங்க உங்கள் உடம்பானது உள்ளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டேயிருக்கு உடம்பானது அதிகப்படியான உஷ்ணத்தை உள்ளுக்கு வச்சுருக்கு அதை தணிக்கிறதுக்காக தான் முதல்ல நம்ம வந்து நம்மளோடய ஆதிக்காலத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க நீராகாரத்தை குடித்து அந்த குடல் சூட்டை வந்து கு தணிச்சுருக்காங்க நம்மளால் இப்போ நம்மளோடய உணவு பழக்க முறைக்கி அதை கொண்டுகிட்டு வரமுடியாது அதனால் காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் ஒரு ஒரு லேசாக ஒரு கஞ்சி குடிச்சுக்கலாம் ஒரு நீங்கள் வந்து ஒரு கேப்பை கஞ்சியோ இல்லைன்னா ஒரு கம்பு சத்துமாவு கஞ்சியோ அந்தமாதிரி ஒரு கஞ்சி ஒரு ம் லைட்டான ஒரு கஞ்சி குடிச்சுகிட்டிங் குடிச்சுக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து பசி தாங்கும் ஒரு ஒரு மணி நேரம் பசி தாங்கும் அதுக்குப்பெறகு நீங்கள் ஒரு எட்டுமணிக்கு உங்களுக்கு இந்த உணவு வந்து எளிதாக ஜீரணிக்கிற மாதிரி எளிதாகவும் ஜீரணிக்கணும் கொஞ்சம் மெதுவாகவும் ஜீரணிக்கணும் அப்படி ஒரு கொஞ்சம் ஒரு இட்லியோ அதுக்கு வந்து நல்லா பருப்பு வச்சு நல்லா புரோடீன்ஸ்ஸாக நீங்கள் காலைலேருந்து சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வயிறும் கொஞ்சம் நல்லா நிறைஞ்ச மாதிரியிருக்கும் நீங்கள் ஒரே நேரத்தில் நாலு இட்லியை சாப்பிட்ற அந்த நேரத்தில் ரெண்டு இட்லி ஒரு எட்டுமணிக்கு ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் ஒரு ரெண்டு ஒரு ஒரு மணி நேரம் இடைவெளி விட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் இடைவெளி விட்டு ஒரு ரெண்டு இட்லி ஏன்னால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கும்போது படபடப்பிருக்கும் நீங்கள் இதுக்கு வந்து ஒரு மல்லி ஏலக்காய் சுக்கு இதை வந்து திரித்து வச்சுக்கிட்டு அந்த பொடியை நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து தேநீருக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து பருக ஆரம்பிக்கலாம் நானும் உங்களை மாதிரியே தான் சிறு வயதுலிருந்து ஆ எங்கள் அம்மா வந்து காலையில் எழுந்திச்ச உடனே எல்லோரும் குடிக்கும்போது தேநீர் குடிக்கிறீயா காபி குடிக்கிறீயா இப்படி வளர்ந்தவதான் நான் ஒரு காலகட்டத்தில் படித்து இதைப் பற்றின தெரி புரிதல் வந்து எனக்கு வந்ததுப்பெறகு தான் நான் வந்து என்னோடய பழக்கத்த மாற்றிருக்கேன் அப்புறம் எப்படி நல்லபடியாக மாற்றலாம் இந்த டீ குடித்தாத்தான் நம்ம நல்லா இருப்போங்கிறது சுறுசுறுப்பாக இருப்போம்கிறது நம்மளை நம்மளே தவறான ஒரு வழிமுறையில நடைமுறைப்படுத்திக்கிட்டது அதுக்காக நான் தான் இந் இந்த வழிமுறை பண்ணுங்க காலையில் எழுந்திரிச்சி மல்லி சுக்கு ஏலக்காய் இந்த மூணுமே வந்து நம்ம உடம்ப வந்து அப்படி ஒரு ஏலக்காய் வந்து உங்களுக்கு உடம்புல வாய்வு தொந்தரவே இருக்காது மல்லி வந்து உங்களோடய உடம்புல இருக்கிற ஜீரணசக்திக்கு அப்படி மிகச்சிறந்தது சுக்கு வந்து உங்கள் உடம்புல வந்து இருக்கிற புளிப்பு கொழுப்புசத்து எல்லாம் எடுத்துடும் அதனால் நீங்கள் இதை காலையில் நீங்கள் திரித்து வச்சு காலையில் குடிங்க அதுக்குப்பெறகு கஞ்சியோ அப்படியில்லன்னா நேராக ஆ இட்லி அந்தமாதிரி உணவு பழக்கத்துக்கு போயிருங்க அதுக்கப்புறம் அப்படியே விட்டுவிட்டு அதுலேருந்து மூணு மணி நேரம் கம்ப்ளீட்டாக ஒரு மூணு நேரம் இடைப்பட்ட வேளையில் நீங்கள் வந்து ஜூஸ்ஸு குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த பழச்சாறு குடிக்கிறதுக்கு பதிலாக பழங்களா எடுத்துக்கோங்க பழச்சாறு நீங்கள் குடிச்சிங்கன்னால் அது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஜீரணமாகி நீங்கள் வந்து அதை சிறுநீராக கழிக்க வேண்டிய சூழ்நிலலாம் வரும் அதே இது பழங்களா எடுத்துக்கிட்டீங்கன்னால் தான் உங்களுக்கு நார் சத்து முழுசா கிடைக்கும் நீங்கள் வந்து அதையே வந்து நீங்கள் வந்து ஆ அரைத்து குடிச்சிங்கன்னால் ஆ உங்களுக்கு வந்து அது வந்து குளுக்கோஸ்ஸாக மாறி உங்களுக்கு ஸுகரோடய அளவே தான் அந்த சர்க்கரையோடய அளவை வந்து அதிகப்படுத்திவிடும் அதனால் நீங்கள் பழங்களா சாப்பிடுங்க மதியம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பயிறு வகைகள் எடுத்துக்கோங்க மதிய உணவில் கண்டிப்பாக ஒரு பயிறு வகைகளும் ஒரு பொரியல் வகையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதேமாதிரி க மா ம் இது இ மாலை உணவையும் நீங்கள் வந்து சூரிய உதயத்துக்குள்ளே ஒரு ஆறு மணிக்கெல்லாமே உங்களோடைய இரவு உணவை முடிச்சுக்கோங்க அப்பவும் ஒரு கப்பு நிறைய பழங்களும் ஒரு ரெண்டு இட்லியோ ஒரு ரெண்டு சப்பாத்தியோ சாப்பிட்டுட்டு அப்படியே உங்கள் உணவை முடிச்சுட்டு அதுக்குப்பெறகு காலையில் திரும்பி இதே மாதிரி ச திரு திரும்பியும் ஆரம்பிங்க இப்படியே நீங்கள் ஒரு ஒரு வாரம் நீங்கள் வந்து உங்களோடய உணவு பழக்கத்த மாற்றிப் பார்த்துக்கிட்டு அதுக்குப்பெறகு உங்களோடய சர்க்கரையோடய அளவை நீங்கள் சரி பண்ணுனீங்கன்னால் கண்டிப்பாக இந்த சர்க்கரையில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மாறுதல் கண்டிப்பாக தெரியும் இது என்னோடய நான் வந்து நீங்கள் இந்த நியூட்ரிஷியனிஸ்ட்டாக இருக்கிறதுனால மட்டும் இல்லை இது வந்து உங்களுக்கு வந்து நான் என்னோடய சொந்த அனுபவமுறையில் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்கிறேன் கண்டிப்பாக எடுக்கணும் ம் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக ஒரு வாரம் கழிச்சி இந்த உணவு முறை பழகத்து முறைய அப்படியே பா பின்பற்றிவிட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் திரும்பியும் உங்களோடய உணவு சர்க்கரையோடய அளவு உங்கள் உடம்பில் எவ்வளோ இருக்குது ரத்தத்தில் எவ்வளோ இருக்குது நீங்கள் சரி பார்த்தீங்கன்னா அப்பவும் வந்து நீங்கள் எவ்வளோ மாறியிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்கங்குறது கண்கூடாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தவாரம் நீங்கள் வரும்போது உங்களுக்கு நம்ம வந்து திரும்பி ஒரு தடவை சோதனை பண்ணி பார்த்துரலாம்